நான் சந்தித்த பெரிய சவால் என்னங்கனா நான் டிகிரி முடிச்சு வெளியே வரும்போது கடன் சுமையை தூக்கி தலையில் வச்சிட்டாங்கங்க இந்த குருவி தலையில் பனங்காயை வச்ச மாதிரிங்க ஆனால் ரொம்ப நொந்து போயிட்டேனுங்க ஏன்டா படிச்சோம் ஏன்டா பிறந்தோம்னு நிறைய பேருலாம் திட்ட ஆரமிச்சிட்டானுங்க கண்ட படி பேசுனானுங்க நான் முத முத லாட்ரி கடையில் வேலையில் இருந்தேனுங்களா இந்த லாட்ரி கடையில் ஒரு கடங்காரன் ஒருத்தவன் வந்து கண்ட படி பேசி போட்டானுங்க அன்னைக்கு யோசனை பண்ணிகிட்ருந்தேன் என்ன வாழ்க்கை இது இப்படி போயிகிட்ருக்குதே நம்ம வாழ முடியுமாங்கும்போது தான் இந்த மெடிட்டேஷன் சென்ட்ரு அங்கே இங்கேன்ட்டெல்லாம் போய் என்ன நான் சரி பண்ணேணுங்க சரி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணேங்கன்னா துணிஞ்சி இறங்கிட்டனுங்க சரி வாழ்ந்துதான் பார்ப்போம் கடன் எவனுக்கு தான் இல்லை நாட்டுக்கே கடன் இருக்குது நமக்கும் இல்லாமல் இருக்குமா அப்படின்ட்டு போட்டு பட்டையை கிளப்புனங்க பத்து வருஷம் அலைஞ்சி திரிஞ்சு கடனை கட்டிப்போட்டேனுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கான்ட்ராக்ட்டு வேலை கிடச்சிதுங்க கார் ஓட்டுறது அது இதுன்ட்டெல்லாம் அதை பிடிச்சிங்க வாழ்க்கையில் மேலே வந்துட்டேங்க இன்னைக்கு நமக்கு ஒரு ப்ராண்டுங்க நம்ம பேரை கேட்டால் அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டான் நல்லாயிருக்குறான்